வேலையில் நான் தப்பு பண்ணியிருக்கேன் என்ன தப்புனால் என்னுடைய எம்டி வந்து ஒரு புக் எழுதுகிறாங்க அதில் பார்த்தீங்கனா ஹண்ட்ரட் போயம்ஸ் எழுதணும் ஹண்ட்ரட் போயம் வந்து ஒரு வேர்ட் டாக்குமெண்டில் அலைன் பண்ணும் போது பார்த்தீங்கனா கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தஞ்சு

ஸோ அதை வந்து என்ன பண்ணிட்டேன் அவங்ககிட்ட அலைன்மெண்ட் பண்ணி முடிச்சுட்டேன் அப்படினு சொல்லி காட்டும் போது அவங்க ஒவ்வொரு போயமாக அப்படி கொண்டு வந்தாங்க கொண்டு வரும் போது நடுவில் ஒரே ஒரு போயம் மட்டும் சின்னதாயிடுச்சு உடனே அவங்க வந்து என்ன திட்டினாங்க நீ வந்து ஒழுங்காகவே ஒர்க் பண்ணலை உனக்கு கான்செண்ட்ரேஷன் பற்றலை அப்படினு சொல்லிட்டு உடனே நான் இதை எப்படி சமாளிக்கிறது அப்படினு எனக்கு டக்குனு என்ன யோசிச்சேன்னால் அவுங்களுக்கு வந்து சிஸ்டம் வந்து ரொம்ப அவ்வளோவா தெரியாது உடனே நான் என்ன சொன்னேன்னால் வேர்ட் டாக்குமெண்ட் அலைன் பண்ணிட்டு ஒரு மெயில் அனுப்ச்சுட்டு டவுன்லோட் பண்ணி பார்க்கும் போது அலைன்மெண்ட் சேஞ்ச் ஆகிருக்கும் நான் வந்து கரெக்டாக தான் பண்ணியிருந்தேன் அலைன்மெண்ட் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆயிருச்சுனு சொல்லி சொன்னேன் அது அவங்களும் நம்பிட்டாங்க